ஹலோ ம் முனியாண்டி விலாஸ் ஹோட்டலா எனக்கு வந்து மீன் பிரியாணியும் அப்புறம் கோழி மிளகாயும் வேணும் இருக்கா உங்க கடையில ஆ சரி எவ்வளோ வரும் எனக்கு வந்து மீன் பிரியாணி ஒரு ரெண்டு பார்சலும் கோழி பிரியாணி கோழி மிளகாய் ஒரு ரெண்டு பார்சலும் வேணும் கிடைக்குமா

ரெண்டு பீஸ் எடுத்தா ஐநூறுபா வருமா சரி இதுதான் ஃபிக்சட் ரேட்டுதானா ரேட்டு கம்மி பண்ண மாட்டிங்களா சரி வேறு ஆஃபர் ஏதாவது இருக்கா சரி எனக்கு இப்போதிக்கு இது மட்டும் போதும் வேறு ஏதாது கல்யாண ஆர்டரெலாம் பண்ணி தருவீங்களா நீங்கள் சரி சரி உங்கள் கடையிலெலாம் எவ்வளோ ரேட்டு இப்போ சொல்றீங்க ஆர்டருக்கெலாம் ஓ ஓ அந்த ரைஸ் கணக்கெலாம் கிடையாதுல இத்தனை மூட்டைக்கு இவ்வளோ அப்படினுலாம் கிடையாது ஆ சரி நான்வெஜ்ஜும் சமைப்பிங்க வெஜ்ஜும் சமைப்பீங்களா

சரி நாங்கள் எப்போதும் உங்கள் கடையில்தான் வாங்கிட்டிருக்கோம் இப்போதைக்கு அதுதான் டேஸ்ட்வைஸ் பார்த்தா நல்லாதான் இருக்குது அதுதான் உங்கள் கடையிலையே ஆர்டர் தரலாம்னுருக்கேன் எங்கள் வீட்டிலியும் பேசிட்டு நான் என்னான்ட்டு சொல்கிறன் உங்கள்கிட்ட

ஆ அண்ணா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க ஏன்னால் மற்ற கடையிலையும் எல்லோரும் வீட்டில் எல்லோரும் விசாரிப்பாங்க பக்கத்து கடையிலையும் விசாரிச்சுட்டுதான் உங்களுக்கு என்னன்ட்டு சொல்லுவாங்க அதுதான் பார்த்து நீங்கள் கொஞ்சம் நான் டேஸ்ட்வைஸ் உங்கள் கடை நல்லாதான் இருக்கும் அதனாலதான் நான் உங்கள் கடையை சொல்லலான்டு இருக்கேன் அதுதான் நான் வீட்டில் பேசி என்னான்ட்டு சொல்றேன் ஆ சரிங்க இப்போதிக்கு எனக்கு இந்த மீன் பிரியாணியும் அந்த கோழி மிளகாயும் மட்டும் போதும் அது மட்டும் பார்சல் பண்ணி தாங்க

சரி ஜிபே இருக்காங்க கேஷ்தானா ஆ சரி சரி வேறு டெலிவரியெலாம் இருக்கா வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணிணாக்கா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவீங்களா ஓ சரி சரி அதுக்கப்புறம் சார்ஜு சரி ஓகே ஓகே நான் சரி ஓகே இதை மட்டும் கொடுங்க நான் பே பண்ணிடறேன் சரி சரி ஓகே தேங்ஸ்ண்ணே நெக்ஸ்ட் டைம் நான் வரேன் ஆ சரி ஆ